பைக்கில் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்குன்னு ஒரு வாட்ஸப் க்ரூப் வந்து நாங்கள் வந்து வைச்சுருக்கோம் அந்த வாட்ஸப் க்ரூப்பில் தான் வந்து மெஸ் டூர் போகிறப்போ எங்கள் வெளில போவதா இருந்தாலும் அந்த க்ரூப்பில் சொல்லுவோம் யார் யார் வராங்க அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டாகும் எல்லாத்தையும் நாங்கள் வந்து அந்த க்ரூப்பில் தான் சொல்லுவோம் ஒரு வேளை உள்ளூர்லேருந்து நாங்கள்லாம் வெளியில் கிளம்பி போகிறோம்னா அதுக்கு வந்து நாங்கள் வந்து நாங்களே உ உள்ளூரிலேயே ஒரு இடத்துல மீட் பண்ணி நாங்களே பேசி நாங்களே வந்து எங்கே போகலாம் எந்த ஊர் எவ்வளோ செலவாகும் எத்தனனை நாள் தங்குகிறோம் சாப்பாட்டுச் செலவு சமைச்சு சாப்பிட்றதா இல்லை ஹோட்டலில் வாங்கி சாப்பிடற மாதிரியா அந்த மாதிரி நாங்களே நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறம் வாட்ஸப் க்ரூப் அப்புறம் பேயே எல்லாம் நாங்கள் வந்து வைச்சு மெயின்டைன் பண்ணிட்ருக்கோம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து தனியாக போவது ரொம்ப பிடிக்கும் தனியாக நம்ம மட்டும் தனியாக ஒரு லாங் ட்ரைவ் ரொம்ப தூரத்துக்கு தனியாக போனாலும் வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் ஏன்னால் நம்ப தனிமையாக இருக்கும் போது ரொம்ப அமைதியாகவும் ஃபீல் பண்ணுவோம் ஆனால் பசங்கள் கூட ஜாலியாக இது ஒ ஒரு மாதிரி தனி ஜாலியான ஒரு வைப் இதோடையே போகலாம் பசங்கள் கூட இருக்கும் போது ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்கில் போகும் போது ஒரு ஒரு ஆறு ஏழு பைக்ஸ் வரும் நாங்களெலாம் ஒன்றா போவோம் ஆறு ஏழு பைக் கூட ஒன்றா போகும் போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா ஜாலியாக போகும் பசங்ககூட பேசிக்கிட்டே எங்கே வேணால் நாங்கள் நிறுத்தி சாப்பிட்லாம் பார்ட்டி பண்ணிட்டே போகலாம் ஜாலியாக எந்தப் பிரச்சினையுமே இருக் இது தனியாக போகிற மாதிரி இருந்தால் நான் என் பைக் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் எங்கே போனாலும் ஒன்றா போகிற மாதிரி இருக்கும் ஜாலியாக எங்கேயுமே எங்கேயும் அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும் தனிமையாக நம்ம மட்டும் போகலாம் எந்தப் பிரச்சினையும் இருக்காது ஜாலியாக இருக்கும் நம்ம எங்கே வேணாலும் இருந்துக்கலாம் மற்றவங்க இப்போ யாராவது கூட வந்தாங்கன்னால் எதுவும் க ஃப்ரீடமாக பேசி இருக்க முடியாது ஆனால் நம்ம மட்டும் போகும் போது நம்மளுக்குன்னு ஒரு தனி ஃப்ரீடம் இருக்கும் இந்த ஃப்ரீடமுக்குள்ள யாருமே வர மாட்டாங்க நம்ப எ எப்படி வேணுணாலும் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு வரலாம் ஆனால் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட போவது தான் நல்லாயிருக்கும் ஜாலியாக ஒன்றா அமௌண்ட் ஷேர் பண்ணி நம்மளும் ஒன்றா ஜாலியாக போகலாம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும் நிறைய பேர் சேர்ந்து ஒன்றா போகும் போது தான் இன்னும் நிறையா அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் ஒன்றா கிடைக்கும் நிறைய இடத்த இன்னும் சுற்றிப் பார்க்கணுன்னு நினைப்போம் இன்னும் நிறைய இடத்துக்குப் போகணும் நிறைய பேரை பார்க்கணும் நிறைய பேரை மீட் பண்ணணுன்னு நினைப்போம் இன்னும் நிறைய ஊர்களுக்கு இந்த ஊர் தனியாக போனால் ஒரே ஒரு ஊருக்குப் போயிட்டு அந்த ஊரிலேருந்து அப்படியே திரும்பி வந்துடுவோம் இதே பசங்கள் கூட நிறைய பேர் கூட ஒன்றா போனால் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு ஊருக்கு சேர்ந்து போகலாம் கா கேஷ் கா கேஷ்னால் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லோருமே வந்து நாங்கள் வந்து ஒன்றா ஜாலியாக போவோம் அந்த வாட்ஸப் க்ரூப்பில் எப் ஒரு இருபது பேரு மெம்பராக இருக்கோம் எங்கள் ஊரிலேருந்து ஒரு அஞ்சாறு பேர் நாங்களெலாம் அந்த க்ரூப்பில் மெம்பராக இருக்கோம் போனோம்னால் எல்லாம் ஜாலியாக ஒன்றா போயிட்டு ஹாப்பியாக டூர் ஜாலியாக போயிட்டு பாட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒன்றா இல்லை ஒரு லாங் ட்ரைவ் ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போவோம் இல்லைன்னா சென்னை அப்புறம் அதர் ஸ்டேட்டுக்குப் போவோம் இல்லைன்னா அதர் டிஸ்ட்ரிக்கில் போயிட்டு ஒரு கொஞ்சம் நாள் தங்கிவிட்டு மேக்ஸிமம் நாங்கள் பீச் இருக்கிற இது சிட்டிக்குப் போவோம் அப்புறம் இப்போ வந்து நாங்கள் டெல்லிக்குப் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் டெல்லிக்குப் போறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக டெல்லிக்குப் போயிட்டு டெல்லிலேருந்து கோவா அங்கெல்லாம் போய் சுற்றிப் பார்த்துட்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம்